ஹலோ சொல்லுங்கள் ஆ ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்ங்க கிலோ வந்து இப்போ கிலோ பார்த்தா நாற்பது கிலோ அரை கிலோ நாற்பது அந்த மாதிரி ஆகுங்க ஆ ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஆ கண்டிப்பாக ஃப்ரெஷ் க ஃப்ரெஷ்ஷாதாங்க வரும் ஒரு ரெண்டு நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும் கேரட்டு கேரட் கேரட் பீன்ஸ்ஸெல்லாம் பார்த்தா கால் கிலோ நாற்பது ரூவா அந்த மாதிரி வருங்க

சரிங்க அந்த மாதிரி சரி பார்த்து போட்டுக்கலாம் வாங்க கேரட்டு ஒரு கிலோ பார்த்தா ஒரு ஐம்பது ரூவா வருங்க ஆ ம் ம் ஒரு பீன்ஸ் கிலோ பார்த்தா ஒரு நாற்பது ரூவா அந்த மாதிரி வருங்க நாற்பது ரூவா இல்லை அறுபது ஆமாம் ஆமாம் ஆ வாங்க பார்த்து பண்ணி கொடுத்துட்லாம் ம் ஆ சரிங்க பேக் பண்ணிடலாம் ம் ம்